டிரைவர் எங்கே இருக்குறீங்க அவரு என்ன கேப் டிரைவர் வந்து இன்னும் எங்களை வந்து பிக்அப் பண்ணல அவர் எங்கே இருக்காருன்னே தெரில எங்கே இருக்கார் சொல்லுங்கள் இல்லை இந்த இடத்துக்கு இன்னும் அவரு வரவே இல்லை இங்கே எங்கே இருக்காருன்னே தெரில எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என் கண்ணுக்கு முன்னாடி அவரு எங்கேயுமே தெரியல நீங்கள் அவரு நம்பரை தாங்க நான் ஃபோன் பண்ணுறேன் விசாரிக்கிறேன் அவரு எங்கே இருக்காருன்னு இல்லைன்னா என் நம்பரை அவருட்ட தாங்க என் நம்பர் தந்தால் அவரு வந்து என் என்னோட நம்பருக்கு வந்து வாட்ஸ்ஆப்பில் வந்து லைவ் லொக்கேஷன் கொஞ்சம் அனுப்ப சொல்லுங்கள் அவரு எங்கே இருக்காருன்னு என் நம்பர் சொல்கிறேன் எண்பத்தி ரெண்டு இருபது நாற்பத்தி மூணு ஐம்பத்தொம்போது தொண்ணூறு நம்பருக்கு வாட்ஸ்ஆப்பில் வந்து அவர வந்து நம்பரை வாட்ஸ்ஆப்பில் இந்த நம்பருக்கு லைவ் லொக்கேஷன் அனுப்ப சொல்லுங்கள் நான் இந்த இடத்துல வந்து கன்னியாகுமரிலேந்து செல்வகணபதி இந்த இடத்துல இருக்கிறேன் செல்வ கணபதி ஒரு ஹோட்டல் இருக்குது அதக்கு முன்னாடி தான் ஆப்போசிட்டில் முன்னாடி நான் நிற்கிறேன் அவரு வந்து பிக்அப் பண்ண சொல்லுங் அவரு இன்னும் வர காணோம் அவரு எங்கே இருக்கார் என்னான்னு தெரில எனக்கு வேற டைம் ஆயிடுச்சி நான் ஒரு இடத்துக்குப் போனும் முக்கியமான பங்க்ஷனுக்கு அவரு எங்கே இருக்காருன்னு எனக்கும் தெரியல சீக்கிரமாக வர சொல்லுங் எனக்கு வேற டைம் ஆகுது விசாரிக்கணும் அவரு வேறு எங்கே இருக்கார் சீக்கிரமாக நீங்களும் சொல்கிறீங்க அவர் வந்துட்டாருனு ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவர் என் கண் முன்னாடி எங்கே இருக்காருன்னே தெரில அவர் நான் பார்க்கவும் இல்லை அவரை இல்லை அவரு நம்பர் ஆச்சும் தாங்க நான் கால் பண்ணிப் பேசுகிறேன் இல்லைனா கான்ஃபரென்ஸிங் போடுங்கள் கான்ஃபரென்ஸில் அவரு எங்கே இருக்காருன்னு பேசுங்கள் சீக்கிரமாக வர சொல்லுங்கள் டிரைவர் கேப் டிரைவர் எங்கே இருக்காருன்னே தெரில எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என் லைவ் லொக்கேஷனை ஆச்சும் நான் அனுப்புறேன் அதையாச்சும் பாருங்கள் நான் எங்கே இருக்கிறேன் அதையாச்சும் அவருக்கு அனுப்பி சீக்கிரமாக வர சொல்லுங்கள் அவரை இல்லை அவரு எங்கே இருக்காருனு சொல்லுங்கள் அவரை டக்குனு வர சொல்லுங்கள் கொஞ்சம் டைம் ஆகுது கொஞ்சம் ஒரு பங்க்ஷனுக்கு வேறு போகணும் கொஞ்சம் முடிஞ்சளவு எவ்வளோ சீக்கிரமாக வர சொல்லணுமோ அவ்வளோ சீக்கிரம் வர சொல்லுங்கள் டிரைவர் கேப் டிரைவரை